ஹலோ ஹோம் அப்ளையன்சஸா ஃப்ரிட்ஜ் ஒன்று பாக்கணும் மேம் என்னென்ன கம்பெனி எல்லாம் இருக்கு சொல்லுங்கள் சொல்லுறீங்களா கொஞ்சம் ஆ ஓகே ம் ம் ம் ம் அப்படியா மேம் எல்ஜியில பாக்கணும் ஹை பிராண்ட் எதுன்னு சொல்லுங்கள் இல்லை ஹை குவாலிட்டி எது லோ குவாலிட்டி எது சொல்லுறீங்களா மேம் எல்ஜியில

எல்ஜி ஹை எனக்கு டபுள் டோர் சொல்லுறீங்ளா டபுள் டோர் எவ்வளோ குவாலிட்டி எப்படின்னு ஆ ஓகே மேம் என்ன கலர் மேம் அவைலபிளில் இருக்கு ஆ ம் ஒயிட்டு ப்ளாக்கு அந்த மாதிரி எதுவும் ப்ளாக் இருக்கா மேம் சரி மேம் க்ரே கலர் எனக்கு ஓகே அமௌண்டு நீங்கள் எவ்வளோ சொன்னிங்க டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைல ஆ சரி மேம் டெலிவெரி எல்லாம் எப்படி ஃப்ரீ டெலிவெரியா இல்லை அதுக்கு எதாச்சும் அமௌண்ட் பே பண்ணனுமா மேம் ஃப்ரீ டெலிவெரிதானா மேம் சரி ஓகே மேம் நான் வந்து கடையில் வந்து பார்க்குறேன் மேம் ஓகே மேம் அப்புறம் வேறு எதாச்சும் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி இப்போ நியூ மாடல் லான்ச் பண்ணி இருக்காங்களா மேம் சரி மேம் ம் ஆ சரி ஓகே மேம்

சரி ஓகே மேம் எல்ஜியில இருக்குதானே சரி மேம் சரி மேம் சரி ஓகே மேம் வைக்கிறேன் ஆ தேங்க் யூ மேம்